வயலில் அறுவடை செஞ்ச பிறகு எல்லோருமே அந்த அரிசி நெல் பயிர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு நெல் வ ஒரு நெல் வெளைஞ்சி அறுவடை பண்ணும்போது அந்த விவசாயிக்கு இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க மழை வெயில் புயலாக எல்லா இயற்கைச் சீற்றங்களையும் தாண்டி ஒரு நெல் ஒரு நெல் மணி உண்டாகுதுன்னால் அது ரொம்ப பெரிய சந்தோஷந்தான் இதை வந்து சந்தோஷமான இந்த பண்டிகையை கொண்டாடுறத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபஸ்ட்டு அறுவடை செய்யும்போது சாமி கும்பிட்டு அப்படி அறுவடை பண்ணுவாங்க இன்னும் சில ஏரியாவிலலாம் என்ன செய்வாங்கன்னால் அங்கேயே சமைத்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே அறுவடை செஞ்சு அங்கேயே அது அதுப்போல பண்ணுவாங்க இன்னும் சில இப்போ எல்லோருமே ஒன்றா சேர்ந்ததுன்னா பொங்கல் பண்டிகைதான் அறுவடையில் ஃபஸ்ட்டு நெல்லை சாமிக்கு அப்படின் கொடுத்து அதை பொங்கல் பண்டிகையாக நல்ல ஃபெஸ்ட்டிவல்ஸாக நல்ல திருவிழாவாக கொண்டாடுறதுன்னா பொங்கல் பண்டிகை அது எல்லா ஊரிலையுமே கொண்டாடப்படுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் அறுவடை செய்கிறாங்களோ அப்போ எல்லாம் இதுக்கு அப்போல்லாமே திருவிழாதான் ஏன்னா ஒரு நெல் வளர்ந்து அதை அறுவடை பண்ணி அதை நம்ம சமைத்து சாப்பிட்ற சந்தோஷம் எங்கேயுமே இருக்காது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நெல் அறுவடைங்கறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அது வந்து எவ்வளோ மழை வெயில் பனியில் எல்லாத்துலேயுமே அவங்க பாதுகாத்து அதுக்கு ஒன்றும் ஆகாமல் அந்த மழை டைம் அந்த நெ அந்த நெற்கதிரை பாதுகாத்து பண்ணி அதுக்கு எல்லாமே அளவாக மருந்து யூரியா அதுப்போல் எல்லாமே அளவாக போட்டு அது செஞ்சு அதை அறுத்து அதை மூட்டையில் கட்டி மற்ற நம்ம விவசாயம் பண்ணி மத் நிறையா பேர் சாப்பிட்றாங்க அப்படின் நினைக்கும்போது ஒவ்வொரு விவசாயிக்குமே சந்தோஷமாகதான் ஆகும் கண்டிப்பாக அதுப்போல் நம்ம விவசாயிகள் இயற்கையை வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க ஏன்னா இயற்கையால்தான் நெல் வளருது சில இடத்துலலாம் பார்த்தா இயற்கையாக அவ்வளோ அழகாக இருக்கும் வயல்லாம் பச்சையாக பச்சை பசுமையாக அவ் பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அழகாக இருக்கும் அதுவும் இந்த விடியற் காலையிலெல்லாம் போனீங்கன்னால் வயல் சைடு கிராமத்து சைட்லெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏனா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க வயலில் நாற்று எடுக்கிறது களை பறிக்கிறது அறுவடை பண்ணுறது அதுப்போல் வயல் விஷயத்தில் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க இப்போது நம்ம சிட்டியில் நமக்கு அதிகமாக ஒன்றும் தெரியிறதில்லை அவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அழகாக அப்படி செய்வாங்க மாடு ஏறு தழுவி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரோடய விவசாயோடய உழைப்பு இருக்குன்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பாடுபடுறாங்க அந்த நம்ம நம்ம சாப்பிட அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்போதுமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும் அவங்க அவங்கள்கிட்ட போய் பேரம் பேசுகிறது அரிசி மூட்டை வாங்கும்போது காசு கம்மியாக கொடுங்க அப்படி இப்படின்னு பேசுகிறதுலாம் ரொம்ப இது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த நெல் முளைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே நெல் அறுத்து அறுக்கும்போது ஒவ்வொரு விவாசாயி வீடுமே திருவிழா கொண்டாட்டமாகதான் இருக்கும் ஏன்னா அப்போதான் அவங்க கையில் காசு காசு இருக்கும் அதை போய் அறுத்துட்டு போட்டால்தான் அவங்க கையில் காசு அப்போதான் அவங்க கையில் காசு இருக்கும் அதுப்போல ஒவ்வொரு விவசாயிகளுமே தன் அறுவடையை திருவிழாகத்தான் திருவிழாவாகத்தான் கொண்டாடுறாங்கன்னு நான் சொல்கிறேன்